ஹலோ சொல்லுங்க ஆமாங்க உங்களுக்கு என்னங்க வேணும் ஓகேங்க சரி ஆ சரி வாங்க பார்த்துக்கலாம் வாங்க வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் வாங்க ஆ அதலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை காய் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருப்போம் நாங்கள் கேரட் வந்து கிலோ வந்து ஒரு நாற்பது ருபாய் கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் ஒரு அறுபது ருபாய் வருங்க உருளைக் கிழங்கு ஒரு எ எழுவது ருபாய் அறுவது ருபாய் எழுவது ருபாய்க்குள்ள வருங்க ம் என்னங்க ஹலோ ஆ சரி நான் மூணையும் எப்படி தனித்தனியாக பேக் பண்ணி கட்டிடதுங்களா இல்லை ஒன்றா போட்டு வச்சுட்றதுங்களா அப்படிங்களா சரி வாங்க நான் தனியாக கட்டி வைக்கிறோம் ம் ஆ சரி வாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா காய்கறியும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை வந்திங்கன்னால் வாங்கிக்கலாம் வேறு என்னாவது இது வேணுங்களா அப்படிங்களா ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகே காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நீங்கள் சொன்னிங்க அப்படின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நாங்கள் சேர்த்தி கொஞ்சம் ஆர்ட்ரு பண்ணிக்கொடுப்போம் ஆ சரிங்க ஓகேங்க ஆ ஓகே தேங்க்யூ சரிங்க ஆ ஆ சரி சரி பாருங்க